காலேஜ் வந்து பீ ஃபீஸ் கட்ட முடியாது ஒரு டிரெஸ்ஸுக்கு காசு இருக்காது அந்த மாதிரி இருக்குறப்போ கல்விக்கடன் வாங்குறாங்க இது காலேஜ் இதுக்கு கல்விக்கடன் வாங்குறாங்க அவங்க யூ டிரெஸ் எடுக்கறதுக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிற காசில் டிரெஸ் எடுக்கிறாங்க இப்போ கல்விக்கடன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது வந்து இப்போ ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால கல்விக்கடன் வந்து பெரும்பாலு வாங்கிட்டிருக்காங்க ஓ ரொம்ப முடியாதவங்க கூலி வேலை செய்யிறவங்களெலாம் கல்விக்கடன் வாங்கி தான் குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கபோது அந்த குழந்தைங்களும் நல்லா மகிழ்ச்சியாக படிக்கிறாங்க அதனால் ரொம்ப யூஸ் இருக்குது கல்விக்கடன்னால் ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்குது அதனால நாங்களும் இப்போது வந்து ரொம்ப முடியாத ஒரு ஷுச்சுவேஷனா இருந்தாலும் கல்விக்கடனை நாங்கள் கேட்டு வைச்சிருப்போம் நாங்கள் எங்களுக்கு உபயோகப்படுத்தபோது நாங்கள் அந்த கடன் வாங்கிவிட்டு அதுக்கு கல்விக்கடன் வாங்கிவிட்டு அது நாங்கள் சீக்கிரமாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் இப்போ கல்வி கல்வி ஸ்கூலாகட்டுங்க ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூல் படிக்கிறவங்களாகட்டும் கவுர்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்க வசதி இல்லாதவங்க கல்விக்கடன் வாங்குறாங்க அதனால ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது